சமஸ்கிருதம் ஆங்கிலம் தமில்மொழி இப்போ பார்த்திங்கன்னா தமில்மொழியே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுல அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை ஏன்னு பார்த்திங்கன்னா எல்லாம் ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க அதிகமாக ஆரம்மிச்சு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சின்ன குழந்தைய எடுத்துக்கிட்டிங்கன்னால் கூட எனி டைம் பார்த்திங்கன்னா மொபைல் தான் யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா வணக்கம் சொன்னால் கூட ஹாய்னு சொல்கிறாங்க எதாது ஒன்று தப்பு பண்ணிட்டால் கூட ஸாரினு தான் சொல்கிறாங்க இங்கிலிஷ்ல வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படினு தான் சொல்கிறது இல்லை ஸாரினு சொல்ல ஆரம்மிக்கிறாங்க இப்போ இந்த இப்போ வர வர காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழுக்கு அதிகமாக கு கொடுக்க மாட்டேக்கிறாங்க பார்த்திங்கன்னா வந்து தமிழ் புத்தகம் பார்த்திங்கன்னா முத ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய நூலகத்தில் போய் நிறையா பேர் வாங்கிப் படிப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா லைப்ரேரியே நிறையா ஊர்ல பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்கள் ஏன்னா தமிழ் வந்து அப்படியே அழிஞ்சிகிட்டே வருது வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாட்டுக்கு போகிறனால எல்லாம் வெளிநாடு போகணும் அப்படினு பார்த்து இங்கிலிஷ்ஷே நிறையா படிக்கிறாங்க இப்போ பார்த்திங்க எங்கே பார்த்திங்கனாலும் ஒரு ஸ்கூல்லனால் தமிழ் சப்ஜெக்ட் கூட இருக்கிறது இல்லை தமிழ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரும் காலத்தில் அழிஞ்சிகிட்டு வருது அது வந்து நம்ம இன்னும் தகு தக்க வச்சுக்கணும் இப்போ வந்து நூறு வார்த்தை பேசுறோம்னால் அதில் தொண்ணூறு வார்த்தை தான் இங்கிலிஷ் வருது பத்து வார்த்தை தான் தமிழ் வருது அதுவும் தமில்நாட்டில் ஆனால் இந்த தமிழ் பேசுகிற இது வந்து கிடைக்காது அந்த